ஹலோ ஹலோ சொல்லுங்கள்

ஆ ஆமாம்ங்க மேம் சொல்லுங்கள் மேம்

ஆ சொல்லுங்கள் மேம்

மேம் எங்கள்கிட்ட வந்து அதிகமாக காசு பணம் அந்தமாதிரி அதிகமாக இல்லைங்க மேம் இப்போ வெளியில கூட்டிட்டு போறதாக இருந்தால் அவங்களுக்கு ட்ரஸ்ஸெல்லாம் எடுக்கணும் அந்தமாதிரி ஷூ அதற்கெல்லாம் செலவாகும் இல்லைங்களா அது தான் எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கு மேம் என்ன பண்ணுறதுன்ட்டு ஓகேங்க மேம் மேம் நீங்கள் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வருவீங்களா இப்போ இருக்கிற காலம் பார்த்தீங்கன்னா பொட்டப்பிள்ளைங்கள வெளியில அனுப்புறதுக்கே வந்து பயமாக இருக்கு பாப்பா வேறு சின்ன பாப்பாவாக இருக்கா சரி அதனால் தான் கொஞ்சம் பயமாக இருக்கு எப்படி அனுப்புகிறது அப்படின்ட்டு

ஆ சரிங்க ம் சரிங்க மேம் ஆ ஓகேங்க மேம் சரி நான் வீட்டில் பேசிவிட்டு சொல்லட்டுங்களா அவங்க அப்பாக்கிட்ட பேசிவிட்டு ம் அவர் வேலைக்கு போயிருக்கார் வந்தப்பறம் தான் நான் பேசணும் இப்போ நானாக முடிவு எடுத்து எதுவும் சொல்லமுடியாது அவர் வரட்டும் நான் பாப்பாக்கிட்ட அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லுறேன் ஓகேங்களா ஆ ஓகேங்க மேம் பேசுறேங்க மேம் ம் தேங்க் யூ மேம்